ஆமாம்ங்க ஓகேங்க சரிங்க ஆமாம்ங்க என்ட்ரன்ஸ் இருக்கு ஆ இருக்கு பையன் என்ன மார்க் எடுத்துருக்காருங்க ஆ ஓகே என்ன க்ரூப் வேணும் அப்படின் கேட்கறாரு சரி சரி அப்படினா நீங்கள் அதற்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் க்ரூப்பு ஃபர்ஸ்ட் மேக்ஸ் அந்தமாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்

அதற்கு இன்னும் ஒரு டூ மந்த்ஸ் இருக்குங்க நீங்கள் ஒரிஜினல்ஸு சர்ட்டிஃபிக்கேட்ஸுல்லா எடுத்துகிட்டு நீங்கள் நேரில் வாங்க நாங்கள் சொல்லுற டேட்டில் வந்திங்கன்னா அதற்கான ப்ரொசீஜரெல்லாம் பண்ணலாங்க இப்போ பையனை இப்போ பையனை பார்த்திங்கனா இப்போ அவர் டென்த்து வரைக்கும் படிச்சிருக்கார் அந்த டென்த்து வரைக்கும் படிச்சதுக்கு உண்டான அவங்க அதற்கு தகுந்த மாதிரியான கொஷ்டின்ஸ் வரும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஜென்ரல் கொஷ்டின்ஸும் வருங்க ஆமாம்ங்க கரெண்ட் அஃபேர்ஸ் அப்ஸலுட்லி கண்டிப்பாக அது வருங்க கரெண்ட் அஃபேர்ஸும் இருக்கும் ஜென்ரல் கொஷ்டின்ஸ் வரும் அவங்க இது வரைக்கும் படித்த என்னென்ன கொஷ்டின்ஸ் இருக்கோ டென்த்து வரைக்கும் அந்த பேசிக்கில் கொஷ்டின்ஸ் எடுப்பேங்க ஹாஸ்ட்டல் ஃபெசிலிசிஸ் நான் நல்லாவே இருக்குங்க உங்கள் சேஃப்ட்டிக்கு ஃபுட்டு எல்லாமே நல்லா இருக்குங்க ஹாஸ்ட்டல் ஃபீஸ்ஸு எஜுகேஷன் ஃபீஸ்ஸு ரெண்டும் ஒன்னாக சேர்த்தே தான் வாங்குவோங்க நீங்கள் அப்படி ஜாய்ன் பண்ணுற மாதிரி இருந்தால் நேரில் வாங்க அது எல்லாமே நேரில் பேசிக்கலாம் அப்போ நீங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணுறத்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்ளை பண்ணுன்னா நீங்கள் ஒரிஜினல்ஸ் எல்லா எடுத்துகிட்டு நேரில் வர்ணுங்க அப்போ தான் என்னென்ன ப்ரொசீஜர்ன்னு நாங்கள் சொல்ல முடியும் ஆ கண்டிப்பாக வரலாங்க நீங்கள் ஒன் ஆர் டூ வீக்ஸில் இப்போ இருந்தே ஸ்டா அவைலபிலில் தான் இருக்கு நீங்கள் நேரில் வந்திங்கன்னா அப்ளிகேஷன் வாய்ங்க்கிலாங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் க்ரூப் எல்லாமே எடுக்கலாங்க பையோ மேக்ஸு ஃபர்ஸ்ட் க்ரூப்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஜினியனிங் போகறத்க்கு பெஸ்ட்டான க்ரூப்ஸுந்தான் சொல்லலாங்க ஒன் மந்த்துக்கு ஒருக்கா நீங்கள் வந்து பார்க்கலாங்க ஆமாம்ங்க நீங்கள் அப் வீட்டுக்கு அனுப்புன்னா பேரன்ட்ஸோட பர்மிஷன் கேட்டுவிட்டு ஃபோன் பண்ணி கால் பண்ணி கேட்டுகிட்டு அதற்கப்பறம் தாங்க பையனை வெளியே அனுப்பறதாக இருந்தால் அனுப்புவோம் நீங்களே நேரில் வந்து கூட்டிகிட்டு போகறனாலும் ஓகேங்க அது கொஞ்சம் சின்ன குழந்தைங்களா இருந்ததுன்னா பேரன்ட்ஸ் வரணும் இப்போ லெவன்த் டுவல்த் ஸ்டூடண்ட்ஸுங்கும்போது அவங்க பேரன்ட்ஸ்ஸு பர்மிஷன்ஸை கொடுத்தாங்கனா போதும் அவங்களே கொடுத்தாட்டி விட்ருவோங்க சரி ஓகேங்க மேம்